பார்த்தா மேட்டுபாளையம் டூ கோயம்புத்தூர்னு பார்த்திங்கனாக்கா ரெண்டு பக்கம் புளியமரம் அன்றைக்கு வெள்ளைக்காரன் போட்டு போனான் ரெண்டு பக்கம் பூ புளியமரம் இருந்தது அந்த கார்பன் டைஆக்சைடுங்கிறது நமக்கு அந்த பொல்யூசன் கன்ட்ரோல் இருந்துச்சு அது போக பார்த்தா இப்போது காலமாற்றம்னா பாலம்கட்றேன் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறேன்னு சொல்லி ஆ ஆயிரக்கணக்கான மரத்தை அழிச்சு சுத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க இதுனால மழை பெய்யுற பாதிப்பும் நமக்கு ரொம்ப குறைவு மழை வர்றதுக்கு உண்டான நமக்கு சாத்தியக்கூறு கம்மி சுற்றுச்சூழல் அதிலியே மாசு ஆகிப்போச்சுங்க பொல்யூசன் பெருகிடுச்சு கிட்டத்தட்ட பெருநாயங்குளத்தில் வந்து பாலம்கட்றேனு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருசமாக பால வேலை நடந்திட்ருக்குது அதுக்குண்டான வேலையும் இன்னும் முடியலை அதனால பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமாகதான் இருக்குது ஒன்றும் பெரிசா ஒன்றும் பண்ணலை அப்புறம் இந்த சிப்காட்னு கட்டிப்போட்டு நொய்யல் ஆற்றுல சாயத்தண்ணீர் விடுறது அப்புறம் அது மூலயமா பார்த்தா செடிகள் அப்புறம் குடிக்கிற தண்ணீர் பூரா அதுலையும் கெமிக்கலு எல்லாமே இப்போ அந்த நொய்யல் ஆற்றுல இந்த பிரச்சினை மீனு கீனு எல்லாம் செத்து மிதக்குது என்ன பண்ண முடியும் இதே அரசாங்கம் வந்து அது ஏதும் பெரிசா நடவடிக்கை எடுத்த மாதிரி காணும் கோவை மாவட்டத்தில் பாக்கலாம் நடவடிக்கை எடுக்கலை கோவை மாநகராட்சி அதுக்கு உண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை பார்த்தா சிக்னல் போக்குவரத்து கொஞ்சம் சீர் கன்ட்ரோலில் இருக்குது அது போக்குவரத்து துறையில் போக்குவரத்து காவல்நிலைய அது ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்னல் போக்குவரத்து உள்ளே டவுன்குள்ளெ நல்லாயிருக்குங்க அவுட்டரில் வந்து ஏதும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ டிரைனேஜு இப்போ அடைச்சாச்சினாக்கா இப்போ ரோட்டோரம் ஜனங்கள் இப்போ வேலைக்கு போகிற நேரத்தில் நம்ம அது பார்க்குறதில்ல பட் அடச்சு அது போயிட்டிருக்குது அதை வந்து கிளியர் பண்ணுறக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூசன் இல்லை இன்னிக்கு மனிதனே மனிதக்கழிவு அள்ளக்கூடாது அப்டிங்கிற ஒரு காலக்கட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அதுக்குண்டான நவீன யுக்தியை பயன்படுத்தி நம்ம வந்து அதை செயல்படுத்தலை அப்படின்னா அதை யார் நடத்தணும் கோவை மாநகராட்சிதான் நடத்தணும் எதுவுமே கண்டுக்கலை இப்போ வந்து எப்படி பாதாள சாக்கடையான்னு ஒன்று கட்டுறாங்க கட்டினா அதுக்குண்டான அந்த ப கழிவு வந்து வெளியே போகிற வழி வந்து மக்களுக்கு எந்த இடயூறும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசு படாமல் அதுக்குண்டான நடவடிக்கையை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கலேனாதான் இந்த காலரா இந்த டெங்கு குழந்தைங்களுக்கு பரவுகிறதுக்கு உண்டான காரணம் அப்புறம் அதுக்கு உண்டான மருத்துவ சேவையும் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்க முடியறதில்ல இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து கோவை மாநகராட்சி நம்ம எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும் அதாவது முழு தவறும் நம்ம செ ஒரு நம்ப இப்போ அரசியல்வாதிங்களுக்கு சொல்லணுனு இல்லை நல்லதும் பண்ணியிருக்குறாங்க இதுலயும் இந்த குறைகள் இருக்குது ஏனால் இந்த மரத்தை வெட்றதை முதல்ல நிறுத்தணும்க ஆமாங்க மரம்தான் நமக்கு வாழ்வாதாரம் இன்றைக்கு கோவை மா இப்போ பார்த்திங்கனா கோத்தகிரியா கீழேருந்து நம்ம தொழிலதிபர்கள் அவங்க ஓய்வு எடுக்கிறக்காக அங்கே போய் என்ன பண்ணுறாங்க இருக்கிற காட்டை பூரா அழிச்சு இன்றைக்கு அந்த அந்த காட்டுனோடய காடுதான் அந்த வேர்தான் நமக்கு வந்து பலம் என்ன பண்ணுறாங்க மரத்தை பூரா அழிச்சிட்டு எஸ்டேட் போட்டுடறாங்க இன்றைக்கு இந்த நிமிடம் ரெண்டு மூணு நாள் கன மழையில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மீட்டர் நிலச்சரிவு உயிர்சேதமில்லைனாலும் இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து இப்போ நியூஸ்லையே சொல்கிறான் இருபத்தஞ்சி ஏக்கர் நமக்கு கிட்டத்தட்ட சுத்தமாகவே நிலச்சரிவுகள் அழிஞ்சுபோச்சு காரணம் என்ன நம்பளே நம்ப சொந்த செலவில் சூனியம் வச்சுக்குறதுங்குறது இதுதான் அதாவது நம்ப இயற்கை வளத்தை அழித்தா அந்த இயற்கை நம்பளை அழிச்சுரும் இது வந்து நம்ம பொது மக்களுக்கு நமக்கு தெரியறது இல்ல இதுதான் உண்மை இப்போது நம்ம பவானி ஆற்றுல தண்ணி வருது முருகரு ம அதாவது மையான மைதானம் முருகர் கோயில் வரையில் டிரைனேஜ் மிக்ஸ் பண்ணி விட்றாங்க மேட்டுப்பாளையம் மாநகராட்சி இந்த வேலை பண்ணுது அந்த டிரைனேஜ் தண்ணீர் பவானி ஆற்று மூலயமா கலங்கி மேலே ஒரு செக்டேமு கட்டிட்டான் பாலப்பட்டி செக்டேமு அந்த கழிவு நீர் பூரா அதில் தேங்கி அதில் மீதம் இருக்கிற தண்ணீர்தான் ஆலாங்குப்பம் அதுக்கு கீழே சத்தியமங்கலம் கிட்டத்தட்ட பார்த்தா பவானி சேகர் மக்கள் எல்லாமே அந்த தண்ணீர்தான் இப்போ குடிக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட எத்தனையோ பஞ்சாயத்து திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் முதலாவது அதாவது காலேஜு ஸ்கூலுக்கு முதலாவது இங்கிருந்துதான் நம்ப ப தண்ணீர் வந்து சப்ளை ஆகுது அப்போது இத்தனை மாவட்டத்துக்கு நம்ப ஊருலருந்துதான் தண்ணீர் போகுது இதில் வந்து இந்த நிர்வாக கோவை மாநகராட்சியோ மேட்டுப்பாளையம் பேரூராட்சியோ இது அந்த கழிவுநீரை வந்து எப்படி நம்ம வந்து வேறு பக்கம் வச்சு அதை ஆற்றுல கலங்காமல் சுத்தமான தண்ணீர் ஜனங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்குறத கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துகணுங்க ஆமாங்க இது வந்து என்னுடைய கருத்து ஆமாம்